நான் சின்ன வயசுலேயே ஓவியங்கள் மூலமாக சில அனுபவங்கள்பட்டேன் நான் சேடாக இருக்ககுள்ளயும் ஹாப்பியா இருக்ககுள்ளயும் ஓவியங்கள் மூலமாக உணர்ச்சிவசபட்டேன் அப்புறம் எங்கள் மிஸ் மிஸ் வந்து சில ஓவிய கலைகள வந்து வெளி ஊரில் கோச்சிங் கொடுக்ற மாரி கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்கவே இல்லை மிஸ் தான் எங்கள் வீட்டில் வந்து கன்வெண்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சாங்க அதுக்கப்பறம் நான் ஓவிய கலையில் சேர்ந்து மிக பெரிய இது அனுபவங்களை என்னோட அனுபவங்கள்லாம் ஓவியத்து மூலமாக எல்லாருக்கும் காம்பிச்சன் அந்த அந்த ஓவியங்களை அவங்க பார்க்ககுள்ள உயிர் உயிர் கொடுத்த ஓவியம் மிக்க மிக பெரிய ஓவியமாக இருந் திகழ்கிறது எல்லாம் பேசிக்கிட்டாங்க அதுக்கப்பறம் நான் சேடாக இருக்ககுள்ள ஒரு ஒரு மாதிரி வரைவேன் ஓவியம் தீட்டுவேன் அதுக்கப்பறம் ஹாப்பியாக இருக்ககுள்ளயும் ஒரு சிரித்த முகமா வரைவேன் அதுக்கேற்ற மாரி ட்ரா க்ரயான்ஸ் கொடுப்பன் அதுக்கு அந்த சேடாக இருக்ககுள்ள ஒரு மாதிரி க்ரயான்ஸ் கொடுப்பன் ஹாப்பியாக இருக்ககுள்ள ஒரு மாதிரி டார்க்கான க்ரயான்ஸ் கொடுப்பன் சேடாக இருக்ககுள்ள டிம்மான க்ரயான்ஸ் கொடுப்பன் அதுக்கேற்ற மாரி தான் நான் நடந்துப்பேன் நான் நான் வந்து ஓவியத்து மூலமாகதான் என் மனஸில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துனேன்